நான் வந்து போன ஞாயித்துக்கிழம சிக்கன் குழம்பு வெச்சேன் சிக்கன் குழம்பு வெக்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு அது வந்து வீட்டில் திட்னாங்க என்ன இவ்வளோ உப்பு கொட்டிவிட்டியேன்னு அதை வந்து நான் வீணாம வீணாக ஆக்கக்கூடாது நம்ம சாப்புடணும் காசு போட்டு எடுத்துவிட்டோம் இதை வந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தேங்காய் ஒரு மூடி எடுத்து நல்லா அரைச்சி அந்த தேங்காய்ப்பால் பிழிஞ்சு அந்த தேங்காப்பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ண உடனே அவ்வளோ அழ அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு இது இத் இதுவரைக்கும் இந்தமாதிரி செய்யவே இல்லையே இது எந்த இப்போது வச்சியா திரும்பவும் அதை என்ன பண்ணே அதை எடுத்து வெளியே கொட்டிவிட்டியா இது வேறே சிக்கனா இது குழம்பு இவ்வளோ சூப்பராக இருக்குதே காலையில் சாப்பிட்டது பார்த்தா அவ்வளோ உப்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை உப்பாக இருந்துச்சுன்னு எல்லாரும் என்னை திட்டினீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிணேன் தேங்காய் மூடி ஒன்றை அரைச்சு ஊற்றி அதுக்கப்பறமாக ஒரு தூ மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சேன் நல்லா கொதிக்க வச்ச உடனே அந்த உப்பு க அந்த உப்பு கரிக்கறதை வந்து எடுத்துடுச்சு அதை நல்ல நல்லாயிருக்கு டேஸ்ட்டு இப்போது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தியா அதனால் தான் நான் செய்து கொடுத்தேன் எதுக்கு வீணாக்கணும் ஒரு கிலோ கறி வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா விற்குது அந்த கறியை எடுத்து கீழே கொட்டுன்னு சொல்கிறீங்க மனதார நான் எப்படி கீழே கொட்டுவேன் அதனால் அது என்ன வீணாக்காமல் எப்படி செய்யணும்னு யோசனை பண்ணிணேன் இப்படி செய்தேன் நல்லாயிருக்கு இப்போது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி செய்தோம்னால் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது இப்போது அதே மாதிரி இன்னும் ரெண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க சிக்கனும் மொதல்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி தெரிஞ்சுது இப்போது அது அந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலான்னு கொதிக்க வச்சவொடனே அப்படியே சாஃப்ட்டாகிடுச்சு தேங்காய் பால் ஊற்றின உடனே சாஃப்ட்டாகிடுச்சு சிக்கனும் நல்லா இருக்குது அதே சமயத்தில் குழம்பும் டேஸ்ட் வந்துடுச்சி அந்த உப்பு கரித்தது பார் அதுவும் அந்த உப்பு கரிக்கிறத எடுத்துடுச்சு குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கு யாருமே நம்பலை நான் இப்படி செய்தேன்னதுக்கு நீ புதுசாக சிக்கன் வாங்கின்னு வந்து செய்துவிட்டு எங்களை ஏமாத்துகிறியானு கேட்டாங்க இல்லை இல்லை அதே தான் நான் ரெடி பண்ணிவிட்டேன் நல்லாயிருக்கு பாரு வீணாக்கக் கூடாதுன்னு செய்தோம்னால் நல்லா இருந்தது எல்லாரும் நல்லா ருசித்து சாப்பிட்டாங்க